ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் யார் பேசுகிறிங்க சரி சரி சரி சரி உங்ககிட்ட ஏற்கனவே உங்கள் வீட்டில் வந்து இன்வட்டர் பேட்ரியோடு கனெக்ட் பண்ணி இருக்கா இல்லை புதுசாக இன்வட்டர் போடணுமா அதாவது இப்போ இப்போ வைத்துருக்குற பேட்ரியோடய கெ கெப்பாசிட்டி வந்து ஹண்ட்ரட் ஏஹெச்பியா ஒன் டென் ஏஹெச்பியா ஏதாவது தெரியுமா பேட்ரியில் போட்டுருப்பாங்களே நம்ம அந்த ஹண்ட்ரட் ஏஹெச்பிய வைத்து நம்ம வந்து லைட்டு போட்டுக்கலாம் ஃபேன் போட்டுக்கலாம் ஆனால் இன்வட்ரு டிவிக்கு கொடுக்கணும் அப்படின்னா பேட்ரி நம்ம அது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதோடய கெப்பாசிட்டியை கொஞ்சம் மாற்றி வைக்கணும் சரி சரி சரி எத்தனை ட்யூப்லைட் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது ஃப்லெக்ஷுவேஷன் இருக்குது இல்லை அதான் எத்தனை ட்யூப்லைட் இருக்குது உங்கள் வீட்டில் சரி அஞ்சுமே பிரச்சினையா தான் இருக்கா சரி அது ஒரு வேளை வந்து அந்த ட்யூப்லைட்டோடய இது போகிருக்கும் நான் முதல்ல வந்து பார்ப்போம் செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இருக்கானு பார்த்துட்டு அப்புறம் ட்யூப்லைட்டை மாற்றி போட்டு பார்க்கலாம் எரியுற ட்யூப்லைட்டை மாற்றி போட்டு பார்க்கலாம் சரி சரி நாளைக்கு சாய்ங்காலம் நான் ஒரு மூணு மணிக்கு வர்றேன் நீங்கள் எனக்கு ஒரு ஒரு மணிக்கு எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்கள் சரி நீங்கள் கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் நல்லது நல்லது நல்லது